வணக்கம் சார் எனக்கு ஸ்டோரி புக் வேணும் எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுறீங்களா எனக்கு விக்ரமாதித்தன் ஸ்டோரிஸ்லாம் வேணும் தமிழில் இருக்கிற மாதிரி இருக்கும் ம் தேர்ட் ஃப்ளோர்க்கு போகணுமா அப்போ நான் வந்துட்டு வேறு யாராவது கூட வராங்களா இல்லை நீங்கள் வந்து எடுத்து தரீங்ளா மேலே யாராவது இருப்பாங்களா நான் இங்கே படிக்கிற மாதிரி எடுக்கலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்து கொடுக்குறீங்ளா இந்தாங்க சார் லைப்ரரி கார்டு எந்த நோட்டில் சைன் பண்ணனும் ஆ ஓகே சார் ஓகே சார் போட்டேன் இன் டைம் போட்டேன் அவுட் டைம் நான் எடுத்துட்டு வந்துவிட்டு போட்றேன் இப்போ எனக்கு விக்ரமாதித்தன் கதை கதைகள்லையே ஒரு ரெண்டு வகையான புக் இருக்கணும் அதை நான் மேலே போய் பார்த்துக்கறேன் பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்துவிட்டு உங்களுக்கு அவுட் டைம் போட்டுவிட்டு நான் கிளம்புறேன் திரும்பவும் அந்த இடத்த சொல்லுறீங்களா மூணாவது ஃப்ளோரில் நாலாவது கபோர்ட்டில் ஐம்பத்தி மூணாவது ஓகே சார் ஸ்டெப்பில் தான் போகணுமா லிஃப்ட் இருக்கா ஓகே சார் நான் லிஃப்ட்லே போய்க்கிறேன் சார் ரொம்ப நன்றி தேங்க் யூ சார்